ஆன்லைனில் வந்து நான் வந்து ஒன் கேஜி பிடிக்கிற மாதிரி அப்புறோம் கே ஒரு கால்கிலோ பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த கன்டெய்னர் பாக்ஸ் வாங்கி வெச்சுருந்தேன் அதில் வந்து பார்க்கறக்கு கலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாக்ஸ் பார்க்கறதுக்குமே அதில் நம்ம உள்ள என்ன திங்க்ஸ் போட்டு வைக்கறோம் அப்படிங்கறது கூட நல்லபடியாக நல்லா தெரிஞ்சிச்சு அதில் அப்புறோம் அது நம்ம இப்போ ஒரு ஒன் கேஜியில் வந்து நம்ம நல்லா தூக்கி எடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியாதில்லைங்க அதனால வந்து அந்த கால்கிலோ பாக்ஸில் வந்து போட்டு வெச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு திடீர்னு ஒரு கெஸ் கெஸ்ட்டே வந்தாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து எதாவது நம்மளுக்கு அவங்களை வந்து நான் நம்மளுக்கு எதாவது செஞ்சுக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா கூட அந்த பொருளை வந்து அவங்க தேடாத அளவுக்கு அந்த பொருள் நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சு அது அப்புறம் வீட்டுக்கு பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு அந்த பாக்ஸெல்லாம்